இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண் பண்ணுறப்போ நாங்கள் வந்து மூகூர்த்த கால் நடுவோம் பந்தல் போட்டு ப பந்தல் போடுறதுக்கு முன்ன மூகூர்த்த கால் நடுவோம் மூகூர்த்த கால் நடும்போது வந்து வீட்டில் வந்து பாளி போடுவோம் பல தானியம் எல்லாம் நவ தானியங்களெல்லாம் போ சேர்த்தி இப்போ பாளி போடுவோம் பாளி போட்டு அதுக்கு டெய்லியும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு வைப்போம் பா அதாவது மண்ணு க எருவு எல்லாம் கலந்து அதில் தானியம் எல்லாம் போட்டு பில் வர பில் போட்டு மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு மூண் நாள் கழிச்சு அப்படே தண்ணி தெளிச்சி தெளிச்சி வச்சு மூண் நாள் கழிச்சு பில் எடுத்துகிட்டோம்னா செடி வளர்ந்துருக்கும் அதை வந்து கல்யாணம் தாலி கட்டுறவரு அன்னைக்கு வரையிலும் முகூர்த்த நாள் வரையிலும் அதை வச்சுருப்போம் வச்சுருந்தோம்ன்னா அதை பொண்ணும் மாப்பிள தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பள கோயிலுக்கு ஊர்வலம் போவாங்க இல்லைங்களா போவாங்க அப்போ வந்து கொண்டுகிட்டு போய் ஒரு கிணத்துலையோ எங்கேயாவது அதை கொட்டிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் எங்க கல்யாணத்தில் வந்து இது வந்து நீண்ட ம இதாக இது ப தலைமுற தலமுறையாக இது நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் இது பொண்ணு மாப்பிள வந்து வீட்டு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லி நம்ப கூரை புடவ அதை அந்த வேட்டி துண்டு சட்டை மாப்பிள்ள இது இப்போ பொண்ணு இது புடவ தாலி இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இது வந்து நாங்கள் பரம்பரை அது காலம் காலமாக செஞ்சிகிட்டு வர்ற முற பண்டிகை அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னே பண்டிகை போடுறாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னே பூ சாற்றுதல் பண்ணுவாங்க பூ சாட்டுனாங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாரும் போய் பூ போடுவோம் பூ போட்டு கா நம்ப வேண்டுதல் சா ந வேண்டுதல் வச்சவைங்கெல்லாம் வந்து சாமிக்கு அதை நிறைவேத்தணுன்னா அன்னைக்கு வந்து கங்கானம் கட்டிக்குவோம் கங்கானம் கட்டி அந்த பதினஞ்சு நாள் வந்து தரையில படுத்து எச்சி படாத தட்டில் சாப்பிட்டு த அது விரதம் இருப்போம் தரையில்தான் படுப்போம் காலையில் எந்திரிச்சதும் சாமி கும்புத்த குளிச்சிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு எச்சி படாத சாப்பாடை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்போம் பண்டிகை அப்போ வந்து எங்கள் ஊர் பண்டிகையில் வந்து நல்லா விசேஷமாக இருக்குங்க நாங்கள் வந்து அந்த பதினஞ்சு நாளும் வந்து எங்கள் ஊர் பசங்க ஆளுங்க எல்லாம் வந்து டான் அது ஒரு டான்ஸ் போடுவாங்க அந்த பாரம்பரியமான ஆட்டம் ஒன்று ஆடுவாங்க மாரியாத்தா ஆட்டோன்னு சொல்லி அது ஆடுவாங்க ஆடிகிட்டு நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ அதாவது கோயில் வீடுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து கும்மி அடிச்சு பாட்டு பாடி கும்மி அடிச்சு நாங்கள் அதை கொண்டாடுவோம் பண்டிகை அப்போ வந்து சத்தாக வரணுன்னு சொல்லி மோ ஒரு முத நாள் வந்து சத்தாக வரணுன்னு சொல்லி பண்ணுவாங்க அப்போ வந்து அங்கே எல்லாரும் போய் கருவாடு கத்திரிக்காய் ப சாமிக்கு படைக்கிறதுன்னு ஒரு முற இருக்குது அங்கே போய் சாமி ப படைப்போம் படைச்சி கும்மி அடிச்சு பாட்டு பாடி அது வந்துவிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துருவோம் தேங்காய் பழம் மாற்றிட்டு சத் சாமி வந்து அன்னைக்கு நைட்டு ஊர்வலம் வருங்க வீட்டு வீட்டுக்கு எல்லா வீதிக்கும் எல்லா வீட்டுக்கிட்டையும் வரும் நாங்கள் வீட்டுகிட்டையும் வந்து சாமிக்கு தேங்காய் பலம் மாற்றுவோம் அப்புறம் மறுநாள் வந்து எங்கள் முனியப்பனுன்னு ஒரு சாமி இருக்குது அதுக்கு வந்து கிடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் மாவிளக்கு எடுப்போம் மாவிளக்கு எடுத்து சாமிக்கு படைப்போம் ம அன்னைக்கி நைட்டும் சாமி ஊர்வலம் வருங்க எங்கள் ஊரில் அதுவும் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வராங்க அதுக்கும் மறுநாள் மாரியம்மனுக்கு நாங்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறது உருளை தண்டம் போடுறது பொங்கல் வச்சு கோழி வெட்டுறது கிடா வெட்டுறது அலகு குத்துறது இதெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுவோங்க அன்னைக்கு நைட்டும் சாமி ஊர்வலம் வரும் மறுநாள் நாங்கள் மஞ்சள் நறுமணம் சாமி வரும் மஞ்ச தண்ணி சாமிக்கு ஊற்றிட்டு தேங்காய் பழம் படைச்சு நாங்கள் சந்தோசமாக இருப்பங்க இது எங்கள் ஊரில் நடக்கிற பாரம்பரியமா நடக்கிற ஒரு பண்டிகங்க நாங்கள் வருஷம் வருஷம் இது மாதிரி தாங்க பண்டிகையை ப பண்ணுவோம் எங்கள் நாங்கள் எல்லாரும் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அந்த பண்டிகை போட்டுட்டாவே நாங்கள் ஊரே எல்லாம் சந்தோசமாக இருப்போம் அது நல்லா இருக்குங்க எங்கள் ஊர் பண்டிகை